இப்போது வந்து கால்நடை வளர்க் வளர்க்கறதுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ்யெலாம் இருக்குது என்னென்ன ஸ்கீம்ஸ்யெலாம் இருக்குதுன்னா அதுக்கு வந்து ஆர்கானிக்காக ஃபுட்டு எப்படி கொடுக்கறது எப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க பிளஸ் பிளஸ் வந்து இந்த மாடு ஆடு வளர்க்கறதுக்கான வந்து அது எத்தனை ஆடு இருக்குது எத்தனை மாடு இருக்குதுன்னு எண் கணக்கெடுத்து அதுக்கான அமௌன்ட்டும் கொடுக்குறாங்க பிளஸ் வந்து அதுக்கான வீடு வீடு கட்டித் தராங்க கால்நடைகளுக்கான வீடு கட்டித் தராங்க அதுக்கான தீவனம் எப்படி எப்படி போடணும் அதுக்கான மருந்து எப்படி கொடுக்கணும் ஏதாவது நோய் வந்தது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி மருந்து கொடுக்கணும் நாட்டு மருந்து கொடுக்கணுமா இல்லை வந்து ப்ரைவேட் மருந்து கொடுக்கணுமா அப்படின்றத வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கான கரெக்டான மருந்து கொடுத்து விவசாயி சின்ன சின்ன விவசாயிகளுக்கு வந்து உதவுகிறதே வந்து இந்த கால்நடை கால்நடை கொடுக்கற அந்த கால்நடைகளோட வீடும் பிளஸ் வந்து அதுக்கான தீவனமும் அதுக்கு கொடுக்கற அமௌன்ட்டும் தான் அதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து இது செய்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியான ஒரு வழினால் என்னென்னால் கவர்மெண்ட்லேருந்து இருக்கிற இந்த கால்நடைக்கான என்னென்ன ஸ்கீம் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிணாங்கன்னா அவங்க முதலீடே இல்லாமல் ஈஸியாக அந்த கால்நடையை வந்து வளர்க்கறத்துக்கு அதுக்கு தீவனம் கொடுக்கறத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஸ்கீம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குணும் அதுக்காகவே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குணும் அதுதான் வந்து என்னோட கோரிக்கைனு நான் சொல்லுவேன் அப்போ தான் வந்து அவங்க வந்து கால்நடைகளை வந்து எப்படி ஈஸியாக வளர்க்கறது அந்த சிறு விவசாயிகளுக்கு வந்து எப்படி ஆதரிக்கிறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும் அப்போ தான் அதை பற்றி புரியும்